சராசரி மனிதன் வாழணுன்னா உணவு உடை இந்த ரெண்டும் வாழ்க்கைக்கு வந்து தேவைப்படுது அதனால் வந்து நான் வந்து வீட்டில் இருந்துகிட்டே துணி தைக்கிறனால அதில் வர வருமானத்தை வெச்சு நான் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கறேன் இதை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன்னு பார்த்தா இது வந்து நம்ப வீட்டு வேலைகளெலாம் முடிச்சுக்கிட்டு நம்ப வந்து இதில் வந்து துணி தெச்சு இதில் வந்து நல்லா வருமானம் கிடைக்கிது அந்த வருமானத்தை வெச்சு நான் வந்து வாழ்க்கையை அதனால் தீர்மானிச்சுட்டேன் வெளியே எங்கேயும் போக தேவையில்லை வீட்லிருந்தே நான் வந்து தைச்சிக்கிட்டு அதில் வர வருமானத்தை வெச்சு இது பண்ணுறதுனால நான் அந்த இதை வந்து தீர்மானிச்சுட்டேன்